சொல்லுங்கள் மேம் ஆ எஸ் மேம் சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் ஓகே மேம் எங்கள் கிட்டே வந்துட்டு முல்லைப்பூ மல்லிகைப்பூ ரோஸஸ் இருக்குது அப்புறம் இந்த சாமந்திப்பூ அந்த அது சாமங் சம்மங்கி அந்த மாதிரிலாம் இருக்குது மேம் உங்களுக்கு எதில் மேம் தேவைப்படுது மல்லிகைப்பூ ஒரு கிலோ ஹண்ட்ரட் ருப்பீஸ் விற்கிது மேம் இப்போ அது ஒரு ஒன் ஃபிஃப்டி இருக்குது மேம் ரேட்டு ஓக் ஓகே மேம் ஓகே அது டூ ஹண்ட்ரட் போல் இருக்குது மேம் இப்போ ரேட்டு மஞ்சள் சாமந்தி மட்டும் வேணுமா இல்லை ஒயிட்லேயும் வேணுமா மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் நான் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் மேம் ஓகே

ஓகே ஆ எல்லா ஃப்ளவர்ஸுமே ஃப்ரெஷ்ஷாக தான் மேம் இருக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் டெக்ரேஷன் எப்போது மேம் ஸ்டார்ட் பண்ணப் போகிறீங்க அந்த டைமில் நான் டெலிவர் பண்ணுற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஓகே மேம் ஆ நாங்களே டெலிவரி பண்ணிவிடுவோம் மேம் உங்கள் அட்ரஸ் மட்டும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் இதுக்கு நீங்கள் செண்ட் பண்ணிவிடுங்க ஆ உண்டு மேம் ஆ உண்டு ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் ஆகும் மேம் ஓகே மேம் மேம் இப்போ நீங்கள் அமௌண்ட்டு ஜிபேயில் ட்ராஸ்ன்ஃபர் பண்ணுறீங்களா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கற மாதிரியா மேம் ஆ எஸ் மேம் ஓகே மேம் ஆ ஆ ஆ இதுதான் மேம் என்னோடய ஜிபே நம்பரு நீங்கள் இதுக்கே ட்ராஸ்ன்ஃபர் பண்ணிவிடுங்க ஓகே மேம் தேங்க் யூ மேம்